தற்போது பார்த்தோம்னாங்க தாவரம் வகையின்னு எடுத்துட்டோம்ன்னாங்க நாங்கள் செடிகள் இதை கத்திரிக்காய் செடி தக்காளி செடிகள் அவரக்கொடிகள் இதுகளெல்லாம் வளர்க்கறக்கு நாங்களே எங்கள் வீட்டில் இருக்கிற கொழம்பு செய்கிற வீட்டு சமையல் பண்ணுற வேஸ்டேஜி வருங்க அரிசி களையிற தண்ணி காய்கறி வாங்கிட்டு வரோம் அதில் வேஸ்டேஜி இல்லையா அதை நான் அந்த செடிகளுக்கு எல்லாம் உரமாக போடுவோங்க உரமாக போட்டு நல்லா அது நல்லா உற்பத்தியும் நல்லா வருங்க செடிகளே ஆரோக்கியமாக இருக்கிறனால ஆரோக்கியத்துக்கு நாங்கள் அதையும் எடுத்துகிறக்கு எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க இப்படிதான் நாங்கள் உற்பத்தி செய்யறோங்க உற்பத்தி செய்யறது அதே இது அதே மாதிரி பார்த்தோமுன்னாங்க கத்திரிக்காய் வகையில் பார்த்தமுன்னா நல்லா அந்த கத்திரிக்காய் விதைகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் இப்போ செடி வெச்சோமுன்னாங்க ஒரு ஒரு செ செடிகளாக இருக்குமுங்க எங்கள் வீட்லையே அப்படி உற்பத்தி செய்யறதுனால அது எங்களுக்கு நுட்பமாக அது ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க